நான் புத்தாண்டு யுத்தத்தில் கவின் கடையில் டிஷர்ட்டு வாங்கினேன் கடையில் டிஷர்ட் வாங்கினது கலர் ரொம்ப அழகாக நல்லாயிருந்தது அதனால் சரி எப்படியும் இந்த டிஷர்டை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னு டிஷர்ட் வாங்கிட்டு வாங்கிட்டேன் வாங்கி ரெண்டு மூணு நாள் போட்டிருக்கேன் போட்டிருந்து திருப்பி துவைக்கிறேன் துவைச்சு வந்து க சாயம் போல சாயம் போகாமல் நல்லாயிருக்கு சரி பரவா இல்லை நல்லாயிருக்கு இதே நம்ம அடுத்த டைம் இன்னும் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கின்னு இருக்கேன் திருப்பி நானே என்ன பண்ணிணேன் சரி எதுக்கு நம்ம இதை அனாவசியமாக நான் இன்னுன்னு எடுக்குறேன் வேறு ஒரு சட்டைய எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு நான் டிஷர்ட் வந்து அதையும் வச்சுருக்கேன் டிஷர்ட்யில் போகி அதையும் எடுக்கக்கூடாது சரி நம்ம சட்டை எடுக்கணும் சட்டை எடுக்குகிறதுக்கு போனேன் சட்டை எடுக்கப்போனோம் அதே மாதிரி இன்னொரு டிஷர்ட்டு ஒன்று இருந்தது அதையும் பார்த்து சரி இந்த டிஷர்ட்டு நல்லாயிருக்கு இதை வாங்குவோம் சட்டை அடுத்த டைம் வாங்கிக்குவோம்னு சொல்லிகிட்டு திருப்பி அந்த டிஷர்ட்டு வாங்கிட்டேன்